இப்போது நம்ம எலக்ட்ரீஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகதான் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இது ஏதா சரிபண்ண அந்த கம்பத்துக்கலாம் ஏறுகிறோம் அப்படின்னா எங்கேயாவது எதுவும் ஏறுறோன்னா ஃபஸ்ட்டு எல்லார் வீட்லயும் லைன்ஸ்லாம் கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டுதான் நம்ம ஏறணும் மற்றபடி ஏதா ஒரு இதுனால் நம்ம செப்பல் போட்டுகிட்டுதான் செய்யணும் இல்லைன்னா நமக்கு இதாகிடும் சப்போஸ் ஃபிரிட்ஜுலாம் வந்து நல்லா காற்றோட்டமா இருக்கிற இடத்துலதான் ஃபிரிட்ஜஸ்லாம் ஃபிரிட்ஜுலாம் வெக்கணும் அதே மாரி ஹீட்டரெலாம் பார்த்து போடணும் அதில் போய் போயிட்டிருக்கும்போதே ஸ்விட்செலாம் ஆஃப் பண்ணிவிட்டுதான் நம்ம கை வைக்கணும் நம்ம அப்படியே போய் கை வச்சுட்டோம் அப்படின்னா இதாகிடும் அது மாரி நம்ம வந்து உடன் ஏதா ஒன்று ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டா நம்ம ஒரு கட்டையால் எடுத்து அடிச்சுதான் இது பண்ண முடியும் நீங்கள் அத கேர்ஃபுல்லாக பண்ணணும் அடுத்து கரண்ட்லாம் லைட்லாம் ஏதா ஒன்று இப்போ ச எரியலை அப்படின்னா நீங்கள் எடுத்தவொன்னேயே போய் கை வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு சுவிட்செலாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமாதான் நம்ம போய் கை வைக்கணும் அது எப்படி என்ன ஆச்சுன்றதை நம்ம சரி பண்ணி பார்க்கணும் நான் மோஸ்லி எங்கே போனாலும் செப்பல் போட்டுதான் எல்லா ஒர்க்கையும் பண்ணணும்